ஜாங்கிரி பூந்தி பால்கோவா ரசகுல்லா குலோப்ஜாம் லட்டு மைசூர்பாக்கு பாதுஷா காஜுமஹா கமலி மோதி லட்டு பாஸ் பாஸுந்தி அல்வா முந்திரி அல்வா பாதாம் அல்வா கேசரி ரவாலட்டு ராகிலட்டு இனிப்பு பணியாரம் டெய்ரிமில்க்கு கேரமல் காஃபி பைட் ஃபைவ் ஸ்டார் கிட்கேட் மஞ்ச் மில்கிபார்